நான் குழந்தையாக இருந்தப்போது பிடித்த சில நினைவுகள் என்னென்னா நாங்கள் லண்டன் போயிருந்தப்போது மஸ்காட் அபுதாபி துபாய் அதே மாரி சிங்கப்பூர் அந்த மாதிரி சிட்டிஸில் போ போனது எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது இந்த மாரி இருக்கிறப்போ எனக்கு இந்த மாரி ட்ரிப்ஸு ஆம்ஸ்டர்டாம் போகிட்டு வந்தது எல்லாம் தான் எனக்கு நினைவுகளாக இருந்தது அதில் விஷேஷமான தருணங்கள் என்னென்னா நம்ம ஊர் ட்ரிப்பில் போகிறப்போ நம்ம புதுசாக அது கற்றுப்போம் அந்த நாட்டில் இருக்கிற கல்ச்சர் அவங்களோடய பேச்சு வழக்குகள் அவங்களோடய ஜென்ரல் பிஹேவியர் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிப்போம் அதே மாரி நாட்டில் மொழியில் வந்து நம்மளோட மொழியோடய என்ன டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஏன் ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க இல்லை அங்கே ஏன் அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் இப்படி இருக்குது என்ன வெஹிக்கள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அதோடய டெரைன் ஜியோகிராஃபி இதெல்லாம் நம்ம கற்றுக்கலாம் இதெலாந்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சி இருந்தது லண்டனில் போயிருந்தபோ வெம்பிளே ஸ்டேடியம் அண்டு ஸ்டாம்ஃபோர்ட் ஃப்ரிச் ஸ்டேடியம் இந்த ரெண்டு இடத் இடத்துலையும் நான் ஃபுட்பால் மேட்சஸ் பார்க்க போயிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சி இருந்தது என்னோடய ஃபேவரிட் பிளேயர்ஸ் ஃப்ரேங்க் லேம்பேர்டு பார்க்க போயிருந்தேன் ஆனால் அது ரொம்ப நல்லாருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா அந்த டீமில் தான் ஜெல்சிங்கிற ஃபுட்பால் கிளப் ஸ்டாம்ஃபோர்ட் ஃப்ரிசில் தான் வந் நடக்கும் அங்கே தான் ஃப்ரேங்க் லேம்பேர்ட் ஜான்டெரி கிரினிஸ் லவ் யு ஆனவெச் மைகேல் ஏசியன் பெட்டர் செக் ஆஷ் லி கோல் மைகெல் பெலாக் ஃபேப்ரிகாஸ் ரெட்டியோக்கோ கோஸ்டா டிடியோ டிராக்பா இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் நல்லா விளையாடுனாங்க ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது அதே மாரி இங்கிலேண்ட் கேம்ஸும் பார்த்தேன் ஸ்டீஃபன் ஜெராட் டேவிட் பெக்கன் பால் ஸ்கோல்ஸ் ஜோ கோல் ஆண்டி கோல் லியோ ஃபேர்டினன்ட் இந்த மாரி பிளேயர்ஸையும் பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ அதுக்கப்பறம் நான் வந்து ஆம்ஸ்டர்டாம் போயிருந்தப்போது அங்கே பை ஆக்சிடென்டில் ஒரு ஃபுட்பால் டீம் பார்த்தோம் அதே மாரி ஆம்ஸ்டர்டாம் வோட லாக்ஸு டேம்ஸு இது எல்லாத்தையும் பார்த்தோம் எனக்கு இதில் பிடிச்சது ஐயாக்ஸோடய மேட்ச் பார்க்கறத்துக்கு தான் ஏன்னா பழைய யுஹேன்கிரை ஸ்டேடியமில் போய் மேட்சை பார்த்தோம் அப்போ தான் கிளாசியான் ஹண்டலார் அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் விளையாடிட்டுருந்தாங்க ஐயாக்ஸ்க்கு அது எனக்கு ரொம்ப பிடிச்சி இருந்தது அதே மாரி அபுதாபி துபாயில் இருந்தப்போது என்னோடய அங்கிள் அங்கே இருந்தாங்க ஸோ அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டுருந்தோம் இந்த சேன் பட்ரோல் பிஎம்டபுள்யு எம் ஃபை ஃபோர்ஷ மேஸுபிஷிப்பா ஜேரோ இந்த மாதிரி கார்ஸ்லாம் டிராவல் பண்ணிட்டுருந்தோம் ட்ராடிலேக் எக்ஸ்கலேட் டொயட்டோ லேண்ட் க்ரூஸர் மாதிரி கார்ஸ்லாம் பார்த்தோம் அதே மாரி ஸ்கைஸ்க்ரைபர்ஸ் புர்ஜ்கலிஃபா சர்ஃபிங் ஸ்கீ சர்ஃபிங் அதே மாரி ஐலேண்ட்ஸ் பாம் ஜமேரா எல்லாத்தையும் பார்த்தோம் எப்படி அவங்களோட எக்கனாமிக் கிரோவாச்சி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எல்லாம் பார்த்தேன் அது ஒரு பெரிய ஃபினான்ஷியல் ஹப்பாகவும் இருக்குது ஸோ அதனால அது ரொம்ப பிடிச்சி இருந்தது அதே மாரி எனக்கு சிங்கப்பூர் போயிருந்தப்போது கூட இந்த ஐலேண்ட்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு வந்தோம் சிங்கப்பூர் ஐலேண்ட் தான் அங்கே வந்து நம்ம எப்படி சைனீஸ் தமிழ் அண்டு மலாய் பீப்பிள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க எப்படின்னா அந்த சிங்கப்பூர் நாட்டோடய டெவலப்மெண்ட்டுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துருந்தோம் ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் டெக்னலாஜிக்கல் டினோ டெவலப்மெண்ட் பிரோக்கிராக்டிக் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஷாங்கை ஏர்போர்ட் இது எல்லாம் கூட நான் பார்த்துருந்தேன் அது என்னோடய ரொம்ப பிடிச்ச தருணங்கள்